நான் அதிகமாக பயன்படுத்துகிற ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்டாகிராம் அந்த இன்ஸ்ட்டாகிராமில் நாம் நிறைய நம்மளுடைய தனித்திறமைகளை நம்ம யார் அப்படிங்கிறத வெளி உலகத்தில் காமித்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கலாம் அதேமாதிரி அதில் வந்து நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப நமக்கு நிறைய லைக்ஸ் வரும் அதில் நிறைய ஆபத்துகளும் இருக்குது நிறைய பேர் நமக்கு டிஎம் பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எக்கச்சக்கமான மக்கள்கள் இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு இரு ஒரு பதினைந்து மில்லியன் மக்கள் வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால நிறைய பேர் அதுக்கு அடிக்ட்டும் ஆகிடுறாங்க ஆனாலும் அந்த அடிக்ஷன்ங்கிறது வந்து ஒரு சில பேர் வந்து அந்த அடிக்ஷனையே வந்துட்டு சரியான விதத்தில் பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அந்த ஆப் மூலிமா இந்த இன்ஸ்ட்டாகிராமை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய ஸ்டோரி போட்டுக்கலாம் ரீல்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து அதோடய அப்டேஷன் நிறைய இருக்குது இந்த அப்டேஷனில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து யார் அந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்டர் விஜய் அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பதினஞ்சுசி மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துவிட்டாங்க அதுமாதிரி அதுக்குள்ளே நிறைய பிரபலங்கள் வந்துட்டு அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி அப்புறம் வந்து எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஓப்போ ஓப்போவில் வந்து கேமரா கொஞ்சம் நல்ல க்ளீயர்னஸ் இருக்கும் அதை தாண்டி வந்து சாம்சங் சாம்சங்கும் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் என்ன சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும் இதுமாதிரி இருக்கிறதுல ரொம்ப நல்ல ஃபோன்னால் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம் ஆப்பிளில் லோகோ மட்டும்தான் ஆண்ட்ராய்டை விட அது பெரிய அளவுக்கு எனக்கு பிடிக்காது ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெட்மி ரியல்மி ஒன் ப்ளஸ் இந்தமாதிரியான ஃபோன்கள் வந்து நல்ல ஃபோன் நிறையா பேர் யூஸ் பண்ணலாம் நிறைய யூஸ் பண்ணலாம் இப்படி நான் எனக்கு ரொம்ப அதில் வியப்பாக இருக்கிறது வந்து டச்சு ஸ்க்ரீனு ஏன்னால் நம்மளாம் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் திடீரெனு டச்சு ஃபோன் கொண்டுட்டு வந்தாங்க அதில் ஆப்பு அதில் நிறைய இந்தமாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தமாதிரியான சந்தோஷத்த இந்த அமைப்புங்கிறதெலாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்தமாதிரி ஆப்ஸு ஃபோனு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க் யூ